எங்கள் வீட்டில் பூச்செடி இருக்கிறது ரோஸு மல்லி அப்புறம் ஜாதி மல்லி வச்சுருக்கேன் கனகாம்பரம் இது இத்தனை நாலு வகையான செடி பூச்செடிங்க வச்சுருக்கேன் இது வந்து நல்லா மண்ணு கொத்தி விட்டு நல்லா அதை பணிஞ்சு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொத்தி கொத்தி பூச்சி வராது இருக்கிறதுக்கு வீட்டில் இந்த அடுப்பில் எரிஞ்ச சாம்பல் இருக்கு பார்த்திங்களா அதை மேலே தூவி விட்டோம்னால் அது பூச்சி வராது அதே மாதிரி பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த செடிங்க பார்க்கும் போது நம்ப வீட்டில் யார் உள்ளே வந்தாலும் அழகாக இருக்குது இவங்க தோட்டம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றுவாங்க எ எங்களுக்கு ஒரு ரோஸ் கொடும்மா நல்லா இருக்குது பூத்திருக்குதுனு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா செடிங்க நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய் கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி வெண்டக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுவும் பச்சை மொளகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கும் அதே மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போட்டு நல்லா அதை பாதுகாத்து செடி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இருக்குது நல்லா பெரிசு பெரிசா காய்க்கிறது அதுக்கப்புறம் மரம் மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அதே மாதிரி நல்லா மண்ணு கொத்தி அணைச்சி அதுக்கு இந்த சாணி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போட்டு நல்லா எருவாக்கி மா செடி போட்ட உடனே காய்ங்க நல்லா வைக்கும் அதே மாதிரி காய் காய்ச்சுச்சின்னா நல்லா அதை பறிக்கவும் நல்லா இருக்குது தோட்டோமெல்லாம் எங்கள் வீட்டில்